ஃபர்ஸ்டு ஃபர்ஸ்டாக வச்சிருந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கனா விவோவில் ஒரு பேசிக் மாடல் அப்போ வந்து நான் பத்தாவது படிச்சிகிட்டுருந்தன் அப்போ ஒரு படிக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ற ஒரு இதில் வந்துட்டு அவங்க வீட்டில் வந்து வாங்கி கொடுத்தாங்க விவோ அப்படின்ற ஒரு மாடல் அதில் வந்து அப்போ ஸ்டார்டிங்கில் வந்தது ஒரு பேசிக் மாடல் அது விவோ ஒய்பை அப்படின்ற ஒரு மாடல் இப்போ அதுக்கப்பறம் வந்து பார்த்தீங்கனா இப்போ நான் காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சிட்டுருக்கேன் இப்போ வந்து நான் ஒரு ரியல்மி செவென் ஏ அப்படின்ற ஒரு மாடல் வந்து ஃபோன் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன் இப்போ அந்த ஃபோனுக்கும் இந்த ஃபோனுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கனா நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குதுங்க ஃபோனோடய ரேம் அப்படீன்னு ஒன்று இருக்குது ஸ்டோரேஜுனு இருக்குது அதோடய பிராசசர் அதோடய ஸ்பீடு சிம்மோடய டைப் இந்த மாதிரி நறையா சேஞ்சஸ் வந்து டெக்னாலஜில் வந்து இருந்துட்டு இருக்குதுங்க அதே மாதிரி வந்துட்டு அந்த ஃபோனில் வந்துட்டு நம்ம அந்த அளவுக்கான ஸ்பீடு எந்த மாதிரியான எதுவும் இருக்காது ஏன்னா பிராசசர் அப்படி விவோ ஒய்ஃபை அந்த நான் பழைய பேசிக் மாடல் வச்சிருந்தேல்லா அதில் வந்து பார்த்தீங்கனா இப்போ இந்த ரியல்மில் இருக்கிற அளவுக்கு ஸ்பீடு இருக்காது நான் அந்த டென்த் படிக்கிறப்போ நான் யூஸ் பண்ண ஃபோனுக்கும் இப்போ யூஸ் பண்ணுற ஃபோனுக்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்குதுங்க ஒரு நம்ம ஒரு படம் சேவ் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை எதோ ஒரு நம்ம சர்ச் பண்ணுறோம் அப்டின்றதாகவும் இருக்கட்டும் நமக்கு ஈஸியாக வந்துட்டு எல்லாம் எல்லாம் கிடச்சிருது ஏன்னா இதே இதே வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந் இந்த மாதிரியான டெக்னாலஜிஸ் இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கனா எவ்வளவோ நிறையா டெக்னாலஜி வந்து வந்துடுச்சுங்க ஃபோன்லேயே இதெலாம் வந்துட்டு மக்களுக்கு வந்து எந்த மாதிரி விரும்புதுன்னு பார்த்தீங்கனா இப்போ எந்த ஒரு விஷயத்துலையுமே பேசிக்லேருந்து ஸ்ட்ராங் வரைக்கும் நம்ம இந்த ஃபோனை யூஸ் பண்ணி நம்ம கற்றுக்குலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்துடுச்சி இதுதான் வந்து பார்த்தீங்கனா தொழில்நுட்பம் வந்து எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிது அப்படின்னு வச்சி நம்ம இதை வச்சு கம்பேர் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு பே மாடல்லையும் வந்து பார்த்தீங்கனா ஒவ்வொரு விதமான ஃபோன் இருக்குது அதில் அதில் ஒவ்வொன்னும் நிறைய ஸ்டோரேஜூ ரேமு ப்ராசசரு அப்படின்ற மாதிரி நிறைய டைப்பு இருக்குது இதில் ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கனா ஒரு மாடலை விட இன்னொரு மாடல் வந்து பெரிய மாடலாக தான் இருக்கும் ஓகேங்களா இப்போ இதில் ப்ராசசஸ் நல்லாருக்குதுனா இதில் வந்து ப்ராசசர் கம்மியாக இருக்குது இன்னொரு ஃபோனில் வந்து ப்ராசசர் கம்மியாக இருக்கும் இன்னொன்று ஸ்டோரேஜ் அதிகமாக இருந்துச்சுனா இன்னொன்றுல வந்து ரேம் கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கம்பாரிட்டிவ் வந்து கண்டிப்பாக இருக்கும் இப்போ இதே பழைய இந்த அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் வச்சிருந்த ஃபோன் அப்படின்னா அதில் இந்த அளவுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயமும் அதில் இல்லை ஜஸ்ட் நம்ம கூகுள் பண்ணலாம் வாட்ஸப் அந்தமாதிரி யூஸ் பண்ணலாம் பட் வந்துட்டு இந்த ஃபோனில் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம அதிகமாக எதுவும் அதில் யூஸ் பண்ண முடியாது ஏன்னா அதில் ஸ்டோரேஜ் கம்மி அதோடய ரேமும் கம்மி சிம்மும் வந்துட்டு ஃபோர் ஜி சிம்லாம் அதில் யூஸ் பண்ண முடியாது அந்த மாதிரியான பிராப்ளம் வந்து நான் அப்போ ஃபேஸ் பண்ணிணேன் இப்போ வந்து பார்த்தீங்கனா இதில் ஃபைஜி சிம் வரைக்கும் இந்த ஃபோனில் நான் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்றம் பார்த்தீங்கனா எனக்கு ரேம் அதிகம் ஸ்டோரேஜூம் இதில் அதிகம் எனக்கு ரொம்ப இது வந்து ஹெல்ப் ஃபுல்லாக இருக்குது இதுதான் வந்து பார்த்தீங்கனா டெக்னாலஜி வந்து எந்த மாதிரி டெவலப் ஆகிருக்கு அப்படிங்கறத நம்ம இதை கம்பேர் பண்ணி நம்ம தெரிஞ்சிக்கிலாம்